இது தாலுக்கா ஆஃபீஸ்சில் ஆதார் கார்டு பதிவு பண்ண போகிறோம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இழுக்க அடிச்சிடுறாங்க அது வந்து ரொம்ப நாங்கள் வயதானவங்க நிற்க முடியலை மடக்க இது அந்த மாதிரிலாம் இருக்கிறோம் வந்து ஆதார் கார்டு பதிவு பண்ணிணா சீக்கிரம் பதிவு பண்ணி கொடுக்க மாட்டேறாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு வாரம் போய் வா ரெண்டு வாரம் போய் வான்னு அனுப்பிச்சிடுறாங்க இது மாதிரி கொ கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் வயதானவங்களுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுக்குற மாரி கொஞ்சம் கேக்குறன் கேட்குறோங்க